ஆஹா என்ன சமைக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் எழுந்துருச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுங்படு உள்ளே போய்விட்டு ஃப்ரிஜ்ஜை திறந்து பார்த்துட்டு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு காய்கறி எதனால் இருந்துவிட்டாக்க காய்கறி ஊற வச்சுரு காய்கறி எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு வேகறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் காய்கறி வேணுகிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் வெங்காயம் உரித்து வெங்காயம் அறிஞ்சுகிட்டு பூண்டு உரித்துகிட்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பாடு விளக்கி அடுக்குனோனே பருப்பு போட்டுவிட்டு பருப்பு வேகறதுக்குள்ள எல்லாம் காய்கறி என்னனென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் கலந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாடு வடித்த உடனே பருப்பை அடுப்பில் போட்டுவிட்டு பருப்பு வேகறதுக்குள்ள எல்லா காயும் நம்மளுக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சாம்பார் வச்சு முடித்துட்டு சாம்பார் முடித்துட்டு வேறு எதனால் பொரியலுக்கு எதனால் வேணுன்னாக்கால் சாம்பார் கொதிக்கிறத்துக்குள்ளே பொரியலுக்கு காய்கறி எதன்னால் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாலெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரெடி பண்ணிவிட வேண்டியதுதான் சாம்பார் வச்சுட்டு பொரியல் செஞ்சுட்டு அப்பளம் வேணுன்னால் அப்பளம் போட்டுக்குவோம் இல்லையா அதுவும் இல்லை